இப்போது கோயம்புத்தூரு மாவட்டத்துலன்னு பார்த்திங்கனா மலையாளம் பேசுகிறவங்களும் இருப்பாங்க வட இந்தியர்களும் இருப்பாங்க அதுக்கு அப்றம் தெலுங்கர்கள் தெலுங்கு பேசுகிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா கோயம்புத்தூரு வந்து ஒரு பெரிய சிட்டி டவுனு அந்த மாதிரிலாம் சொல்லலாங்க ஏன்னா நிறையா பேர் வேலைக்காக தேடி இங்கே வருவோம் கோயம்புத்தூரு வருவாங்க வேலை தேடி கோயம்புத்தூரு வருவாங்க இவங்களும் நிறையா இங்கேயும் நிறையா வேலை கெடைச்சிருக்குங்க நிறையா பேத்துக்கு அதனால் வந்து இப்போது கலாச்சாரம்னா வந்து அவங்க வந்து அவங்க இதுமாதிரியே தான் பண்ணுறாங்க அதாவது மலையாளம் வந்ததுன்னா இப்போ ஓணம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்க இதை இதை பண்ணுறாங்க அதாவது இப்போ ஒரு வீட்டில் மலையாளகாரங்க குடியிருந்தாங்கனா அவங்க பக்கத்தில் இருக்கிற வீட்லேயும் வந்து அந்த ஓணத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்றம் மலையாளகாரங்க ஓணம் செலிப்ரேட் பண்ணால் அவங்க வீட்லேயே இருக்குது ஓணமுக்கு நாங்கள் சுவீட்ஸ் எதுவும் பண்ணியிருப்பாங்க இது தான் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கொடுக்குறதுங்க இந்த மாதிரி இதே தமிழ் ஆளுகள் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணாங்கனா இந்த பொங்கல் தீபாவளிக்கு அவங்க வீடு தமிழர்கள் வீட்லேயும் சுவீட் செய்வாங்க அது வந்து மலையாளத்தில் மலையாளத்துகாரங்களுக்கு கொடுக்கறது தெலுங்குகாரங்களுக்கு கொடுக்கறது வட இந்தியர்களுக்கு கொடுக்கறது அவங்க வீட்டு பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள அக்கம் பக்கத்தில் எல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரியும் என் கோயம்புத்தூரு மாவட்டத்தில் நிறையா பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் இருக்குதுங்க